பதினொன்று ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது என்னுடைய பிறந்தநாள் அடுத்தது இருபது நாலு ரெண்டாயிரம் இது என் தம்பியோடய பர்த் டே அடுத்தது மூணு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது என் அக்காவோடய பர்த் டே அடுத்து மே பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு என் அம்மாவோடய பர்த் டே முப்பது எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு என்னோடய வெட்டிங் டே